எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கட்சி தான்ங்க டி எம் கே ஒன்று ஏ டி எம் கே ஒன்று டி எம் கே திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்வாங்க ஏ டி எம் கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்வாங்க ரெண்டுத்துக்குமே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தான் அண்ணாட்ட கலைஞர் இருந்தாப்பில அப்புறம் கலைஞர் கையாண்டுட்டு டிஎம்கேவாக மாறுச்சு டிஎம்கேவாக மாறுனோன அவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வந்து இவர் தனியாக வந்துட்டாப்பில இவர் தனியாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாப்புல இது ரெண்டும் தான் வந்து மெயினு மூணாவதாக வளர்ந்து பெரிய பெருசாக வந்ததுன்னா கேப்டன் விஜயகாந்த் தான்ங்க எடுத்தோடனே எதிர்க்கட்சி தலைவராக போய் உக்கார்ந்த ஒரே ஆள் அவர் மட்டுந்தான் இப்போ வரைக்கும் அந்த பவராக்கு யாரும் வர முடியல சீமான் அண்ணனோ எவ்வளவோ போராடிட்டுருக்காரு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இப்போ நம்ம தளபதி வந்து இறங்கிட்டாரு இப்போ அடுத்தது இளைய தளபதி விஜய் டி வி கே புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க எல்லோருமே அவருக்கு ஓட்டு போட்டுருங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதில் வந்து சம்பாதிச்சி மக்களை ஏமாற்றி இன்னும் காசு சேர்க்கணும் இன்னும் நம்ம நமக்குன்னு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னுலாம் அவருக்கு அவசியமே இல்லை ஏன்னா அவருட்ட இருக்க காசுக்கு நம்ம கவர்மெண்ட்டுலாம் வந்து ஒன்றுமே தூசி மாதிரி தான் அவர் ஏதோ நல்லது செய்யணும் வரார் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரு தான் வரணும் வருவார் வந்துடுவாரு வந்துட்டார்